விவசாயம் கால்நடை வளர்ப்பு சிறுவணிகம் கட்சிப் பழுதுப்பார்த்தல் மாவு மில்லு கோழி பால்ப்பண்ணை இது எல்லாமே வந்துட்டு அவுங்கவங்க பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து தான் எல்லாம் கற்றுக்குறாங்க கூடயே இருக்கனால் விவசாயம் எல்லாமே சின்ன வயதிலேருந்தே எங்கள் பேரண்ட்ஸ் கூட இருக்கனால் அவங்க சொல்லித்தராங்க ஸோ அது கற்றுட்டு இருக்காங்க ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வேறு வேலைக்கு போகிறவுங்களும் இருக்காங்க இல்லை அவங்க பேரண்ட்ஸ் பண்ணுற தொழிலயே கன்டின்யூ பண்ணுறவங்களும் இருக்காங்க அது யார் கற்றுத்தராங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கற்றுத்தராங்க தெரிஞ்சவங்க ஏதாச்சும் தொழில் பண்ணால் கற்றுத்தராங்க பண்ணை கோழிப் பண்ணை பால் பண்ணை மாவு மில்லு இந்தமாதிரி எல்லாமே வந்து யாராவது அவங்க லேடிஸ் வச்சுருந்தா சொல்லித்தராங்க பேரண்ட்ஸ் வச்சுருந்தா சொல்லித்தராங்க குழந்தைகளுக்கு அவர்களும் இன்ட்ரஸ்ட் இருந்தால் கற்றுக்குறாங்க இன்ட்ரஸ்ட் இல்லாதவங்க கற்றுக்க மாட்டாங்க